நான் வந்துட்டு இந்த ஃப்ளிப்கார்ட் அந்த செயலில் இருந்து வந்துட்டு அந்த செயலி மூலிமா வந்துட்டு ரெட்மி நோட் செவன் எஸ் அப்படின்ற ஒரு கைப்பேசி வந்துட்டு எனக்காக வாங்கிருந்தேன் அதோடய விலை வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு முப்பதாயிருபாய் வரைக்கும் வருது அது அந்த கைப்பேசி வந்துட்டு வாங்கிருந்தேன் ஆனால் வந்துட்டு இப்போ நேற்று தான் வந்துது அது என் கைக்கு நான் வந்துட்டு அதை அது ஏக்சு அது வந்துட்டு நேற்று தான் என் கைக்கு வந்துது ஸோ வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பிரித்து பார்த்து க என்னோடய கைப்பேசியை வந்துட்டு உபயோகிச்சு பார்க்கலாம் அப்படின் சொல்லிட்டு பார்க்கும் போது பார்த்தா என்னோடய கைப்பேசியில் வந்துட்டு கேமரா எதுவும் வந்துட்டு ஒர்க் சரியாக வந்துட்டு செயல்படலை அதில் நிறையா வந்துட்டு பழுதாகிருக்கு கைப்பேசியை பார்த்தாலே தெரியிது அது வந்துட்டு பழசு அப்படின் சொல்லிட்டு ஸோ அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஏமாத்துருக்கேன் அப்படின்ற தான் வந்துட்டு உண்மை அதை பார்த்தாலே தெரியுது பழுதாகிருக்கு அப்படின் சொல்லிகிட்டு உள்ளுக்குள்ளே போய் நம்ம வந்துட்டு ஏதாவது பண்ணிப் பார்க்லாம் அப்படின் சொல்லிட்டு அதை வந்துட்டு பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா என்னோடய கைப்பேசி வந்துட்டு சரியாக ஓ சரியாக வந்துட்டு வேலை செய்யல அது வந்துட்டு ரொம்ப தாமதமாக வேலை செய்யுது அது வந்துட்டு ஒரு புதிய கைப்பேசிக்கு தகுந்த மாதிரியே இல்லை என்ன தான் வந்துட்டு நம்ம நா நம்ம வந்துட்டு அந்த செயலி மூலிமா வாங்கினாலும் வந்துட்டு இவ்வளோ மோசமாக வரும் அப்படின் சொல்லிட்டு எதிர்பாக்கவே இல்லை நான் வந்துட்டு இத் இவ்வளோவும் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு பணமும் வந்துட்டு கரெக்டாக செலுத்திட்டேன் சரியாக செலுத்திட்டேன் கிட்டத்தட்ட முப்பதாயிருபா வருது இந்த கைப்பேசி ஆனால் இப்போ வந்துட்டு அது எ என் நான் நான் வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா அது வந்துட்டு பயன்படுத்தும் போது பயன்படலை அது வந்துட்டு ரொம்ப பழுதாகிருக்கு ரொம்ப பழையை இதாக இருக்குது அது எல்லாம் வீண் தான் ஸோ என்னோடைய நல்ல காலம் என்ன அப்படின்னா நான் வந்துட்டு என்னோடய கைப்பேசியை வாங்கினதையுமே வந்துட்டு அந்த இதை வந்துட்டு பிரிக்கும் போது நான் வந்துட்டு நான் வந்துட்டு நான் வந்துட்டு பதிவு பண்ணி வச்சிக்கிட்டேன் நான் பிரிக்கிறதை நான் பதிவு பண்ணி வச்சிக்கிட்டேன் ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்கக்கிட்ட எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தயவுசெஞ்சு கடையில் போய் வாங்கிருங்க செயலி மூலிமா வாங்கலாம் தவறில்லை நான் ஆனால் வந்துட்டு நிறையா வந்துட்டு இந்த மாதிரி தான் வருது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன்